தமிழ்நாட்டு கலா கலாச்சார பாரம்பரியத்தை காட்சிப்படுத்தும் பெரிய கலை கண்காட்சிகள் அருங்காட்சியங்கள் எவை என்றால் தஞ்சாவூரில் பெரிய கோவிலில் இருக்கும் சிவன் கோவில் இருக்கும் மற்றும் கா கோயம்புத்தூரில் மியூசியம் இருக்கிறது மற்றும் சென்னையில் ஸ் வள்ளுவர் கோட்டம் இருக்கிறது அந்த வள்ளுவர் கோட்டத்தில் வள்ளுவர் எழுதிய அனைத்து குறள்களும் உள்ளது அந்த குறள்களின் கீழ் அவை என்ன என்று க கருத்துக்கள் தெளிவாக அதில் பதிவிட்டுள்ளது குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள்வளே அதை படித்து அதை பயன்படுத்துகின்றார்கள் மற்றும் தஞ்சாவூரு பெரிய கோவிலில் ராஜ ராஜ சோழன் ஆட்சி செய்ததை பற்றியும் கால எத்தனை காலங்கள் அவள் ஆட்சி செய்தார் என்றும் அவருடைய தங்கை அண்ணன் அவருடைய குடும்பத்தார் அனைத்து ஆட்சி பற்றியும் அங்கு கல்வெட்டுகளாக இருக்கிறது அதுவும் வந்து வரலாற்றை தம் நமன் தமிழ்நாட்டின் வரலாற்றை குறிப்பிடுகிறது மற்றும் நான் கிருஷ்ணகிரி மாவட்டில் வசிப்பதால் இங்கு வருடத்திற்கு ஒரு முறை மாங்கனி கண்காட்சி இடம்பெறும் அந்த கண்காட்சியில் அனைத்து வகை துறைகளிலியும் துறைகள்லியும் அங்கு தெளிவுப்படுத்தும் வகையாக காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன குழந்தைகளுக்கு தேவையான ஊஞ்சல்கள் விளையாட்டு சாமான்கள் வா தின்பண்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு தேவையான அனைத்தும் குடி குளிர்பானங்கள் அனி அனைத்தும் அங்கு விற்கப்படுகின்றன இது மா மாங்கனி கண்காட்சியின் மூலம் குழந்தைங்களுக்கு எதற்காக எப்படி என்ற விவரங்கள் அவங்கள் தெரிந்து கொள்கிறார்கள்